குழந்தைகள் படம் வரைய நாலு அல்லது அஞ்சு வயசாவும் ஆனால் ஏன்னா அவங்க வந்து அந்த வடிவமைப்பு அப்போதான் அவங்களுக்கு வரும் இப்போ நம்ப எதார்தமாக ஒரு ஆப்பிள்னு ஒன்று எடுத்துகிட்டோன்னா அந்த க அந்த வடிவம் எப்படி வரும் அதுக்கு லீஃப் எப்படி வரணும் அப்படின்ட்டு செய்ய போடுவாங்க அப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற கலரு அதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படினு அவங்களுக்கு அப்போதான் தோணும் அப்புறம் வந்து அப்போதான் வடிவம் எப்படினா இந்த ஆப்பிள் எப்படி வருமோ அது மாதிரி வரும் அதனால அந்த வடிவம் குண்டாக லீஃப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்